எங்கள் வீட்டில் இருந்த ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்ச காலமாகவே சரி சரியாக படுக்கவும் முடியல தூக்கம் தூக்கமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது ஃபேன் இல்லைன்னா படுக்கவே முடியறதில்ல ஏதோ கொஞ்சம் மழை வந்தால் கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் காற்று சில்லாக வரும் ஸோ அதில் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருந்தோம் இப்போ ஃபேன் இல்லைன்னா கண்டிப்பாக மழை வந்தால் ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுறது அதனாலே ஃபேன் தான் கண்டிப்பாக எல்லோர் வீட்லையும் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் தான் ஃபேன் வந்து ரிப்பேராயிடுச்சு இங்கே இருக்கிற கடையில் போயி பார்த்தேன் நான் ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் ஊரில் வந்து கடை கடை இருக்குது அதில் போய் பார்த்தேன் போய் பார்த்தேன்னா அது வந்து இது ஓரியன்ட் அந்த கம்பெனியில் காமித்தாங்க கொண்டு வந்து அது சரி நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து போட்டோம் போ போட்டுக்கூட ஒரு நாலஞ்சு நாள் தான் நல்லா ஓடுச்சு அதுக்குள்ளெ அந்த ஃபேனுடைய காயில் போயிடுச்சு எனக்கு ஏதோ சரியாக இதே இல்லை என்னடா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ஸ் மனசே சரியில்லை அப்செட்டாகவே இருக்குது என்னவோ பெரிய பெரிய கடையில் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டால் ஒரு நாலு நாள் கூட வரவே இல்லிய அந்த ஃபேனு காயில் போயிடுச்சு அது இது கொஞ்சம் ஃபால்ட் வந்துருச்சு என்னவோ அந்த பொருளை பற்றி எனக்கு அவ்வளோவா மனநிறைவாகவே இல்லை